இப்போ நாங்கள் சாம்சங் வாஷிங் மிஷின் வாங்குனோம் அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் அதிகமாக வருது அது ஆட்டோமேடிக்காக ஓ தண்ணி இழுக்குறனால் தண்ணி செலவு அதிகமாக இருக்குது இப்போ நாம் துவைக்கிற மாதிரி க்ளீனாக துவைக்க மாட்டேங்கிறது அப்புறம் அதிக துணி போட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக போடுகிறோம் அதனால் கரண்ட்டு பில்லு அதிகமாக வருது அப்புறம் உள்ள தண்ணி அதிகமாக இழுக்குறனால் அடிக்கடி மோட்டர் போட்டு தண்ணி இது பண்ணவேண்டியதாக இருக்குது